திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுன்னா செஞ் எங்கள் ஊர் செஞ்சி கோட்டை தான் செஞ்சி கோட்டையில் வந்து ராஜா கோட்டை ராணி கோட்டை மந்திரி கோட்டை மூணு கோட்டை இருக்குது ராணி ராஜா ராணி கோட்டைக்கு வந்து மஞ்சள் அரைகிறதுக்கு அம்மி இதெல்லாம் இருக்கு ராணி அங்கே அங்கே வந்து பீரங்கி குண்டுகள் எல்லாம் இருக்குது